இன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேங்க டென்ஷனாக இருக்குறப்போ என் தங்கச்சி சொன்னா வந்து ஒரு நம்ப டான்ஸ் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்பளும் டென்ஷனாக இருக்கோமே நம்ப ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அந்த டைம்மில் வந்து ரீல்ஸ்லலாம் பார்த்தீன்னா ரஜினிகாந்து டான்ஸு ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருந்துது சரி நம்பளும் அதை பற்றி ஒரு தடவை டான்ஸ் எடுத்து பார்ப்போமேனு சொல்லிவிட்டு சரி நான் ஏன் தம்பி ஏன் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து நின்று எடுத்தோங்க எடுத்துகிட்டு அதுலயும் என்ன பண்ணுங்கள் பாட்டு தப்பு ரிலிக்ஸ் தப்பு நான் லெஃப்ட்டு திரும்பினா ஏன் தங்கச்சி காட்டியும் லைஃப் ரைட்டு திரும்புறா அந்த மாரி ஆயிப்போச்சு அதுல ஒரு நாலஞ்சு டேக்கு வந்துருச்சிங்க அதில் எது நல்லாருக்குன்னு பார்த்துட்டு அதுலயும் ஒரு சில வீடியோலாம் நல்லாவே இல்லை சரி அதில் எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அஞ்சு வீடியோவில வந்து ஒரு வீடியோ தான் ஓரளவுக்கு நல்லாருந்துது அந்த அந்த வீடியோவில வந்து ஒரு வீடியோவை வந்து இன்ஸ்டாவில போஸ்ட் பண்ணோங்க போஸ்ட் பண்ணதும் போது அதில் வர லைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துதுங்க டான்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடுனீங்க நல்லாருந்துது பாட்டு ரொம்ப நல்லாருக்கு டிரெஸ்ஸிங் நல்லாருந்துச்சின்லாம் சொல்லிட்டுருந்தாங்க அதெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டென்ஷனாக இருக்கும் போது இந்த டான்ஸ் வீடியோ எடுத்தது தான் எனக்கு ரொம்ப அந்த டென்ஷனே மறந்து நான் அதில் இன்வால்வ் ஆகி டான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதேமாதிரி அதை போஸ்ட் பண்ணும் போது என்ன சொல்லுறது சரியாக நிறைய பேர் நெகட்டிவ் தாட் கொடுத்துருப்பாங்கனு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் பார்த்தோன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை நல்ல விதமாகவே கொடுத்துருந்தாங்க நிறைய குட்டான கமண்ட்ஸு தான் எனக்கு வந்துருந்துச்சு இன்ஸ்டாகிராம்மில் போஸ்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு